எங்கள் இதில் முக்கியமான பண்டிகைகளெல்லாம் பார்த்தா தீபாவளி ரம்ஜான் பக்ரீத்து அப்புறோம் பொங்கலு ஹோலி இதெல்லாம் கொண்டாடுவோம் இதில் வந்து தீபாவளிக்கு பார்த்திங்கனா வந்து ஜாலியாக முறுக்கு சுட்டு பல அதிரசோம் கசாயோம் அதுக்கப்கப்புறோம் வந்து புட்டு நி நிறைய செய்வோம் ஸ்வீட்டு எல்லாமே நிறைய செய்வோம் அதை செஞ்சு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுப்போம் நாங்களும் சாப்பிடுவோம் சொந்தக்காரங்களும் வருவாங்க நல்லா ஜாலியாக இருக்கும் வெளியே போய்விட்டு வருவோம் அந்த அன்னிக்கு எல்லாமே கவர்ன்மெண்ட் ஹாலிடே தான் இந்த நூ ஃபங்க்ஷன் அப்போலாம் தீபாவளிக்கு முக்கியமாக வந்து தீபாவளியை வந்து நம்ம எப்படி செல்ப்ரேட் பண்ணுறோமோ இல்லையோ அந்த அன்னிக்கு முக்கியமாக கவன்மெண்ட் ஹாலிடே அதனால் நம்ம ஜாலியாக இருக்கலாம் எப்போ வந்தாலும் லீவு தான் பொங்கலுக்கு வந்து அதே மாதிரி தான் ஒரு வாரம் லீவ் விடுவாங்க எங்கள் சைட்டில அதில் வந்து மூ ரெண்டு நாள் கம்பல்சரி கவர்ன்மெண்ட் ஹாலிடே தான் அதில் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு நாள் வந்து மாட்டுப்பொங்கல் தைப்பொங்கல் ரெண்டு இதாக பிரிப்போம் ரெண்டு நாளில் மாடுக்காக வச்சிருக்கவிங்கள்லாம் மாட்டு பொங்கல் கொண்டாடுவோம் தைப்பொங்கல் வந்து காணும் பொங்கல் சூரிய பகவானுக்கு படைக்கக்கூடியது சூரியன் உதிக்கும் திசையில் காலை நேரத்தில் எந்துருச்சு மா த பொங்கல் வச்சி கரும்பு சாப்பிட்டு அந்த அன்னிக்கு எல்லாரும் வெளியே போய் சுற்றுலாத்தலங்களுக்குலாம் சென்று ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருப்போம்